கல்வி வந்து கலாச்சாரத்தை வந்து பாதிக்குதானு கேட்டாக்க பாதிக்குது பெரும்பாலும் அதிகமாக பாதிக்கல குறைவான அளவு வந்து பாதிக்குது தான் சிலர் வந்து நிறைய படித்திட்டு எப்போ பார்த்தாலும் வேலை காசு அப்புடின்னு போயிட்டு இருக்காங்க இந்த ஃபெஸ்டிவெல் கலாச்சாரம் அதலாம் வந்து யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க பொங்கல் டைம் தீபாவளி டைம் அதெல்லாம் அதெல்லாம் இல்லை நமக்கு தேவை அவங்க வந்து அதலாம் வந்து வந்து அதலாம் செலப்ரேட் பண்ணால் அவங்க வந்து லோக்கலாக ஆகிடுவாங்க எப்படி சொல்கிறது அவங்களோடய தரம் குறைஞ்சிருமோ அப்புடில்லாம் வந்து நினைக்கிறாங்க அதலாம் கிடையவே கிடையாது கலாச்சாரம் வந்து கலாச்சாரம் வந்து நம்ம நமக்கு முன்னாடி முன்னாடி முன்னாடி நம்ம காலம் தோன்றியதிலருந்தே அதலாம் தொடர்ந்து வருது அப்போ அதை வந்து நம்ம வந்து அதை கொண்டாட தான் செய்யணுமே தவிர்த்து அதை வந்து நம்ம வந்து நம்மளோடய இதை வந்து பாதிக்குது அப்புடில்லாம் நினைக்கவே கூடாது அப்பறம் வந்துட்டு சில பேர் வந்து கலாச்சாரம் பாதிக்குதுனால் சில பேர் வந்து மேரேஜுலலாம் நிறையா கலாச்சாரங்கள் இருக்கும் சில பேர் வந்துட்டு வெட்கப்பட்டுட்டு அந்தமாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுவாங்களோ இல்லை வந்து நம்ம படித்ததுக்கான படிப்பு இது குறைஞ்சிருமோ அதுதான் கிடையவே கிடையாது சில பேர் வந்து அந்த மூமெண்ட்டெலாம் நமக்கு வரணும் நம்ம அதலாம் என்ஜாய் பண்ணணும் அப்புடின்னு நினப்பாங்க சிலர் ரொம்ப பேர் வந்து இப்படி தான் நினைக்குறாங்க இந்தமாதிரி அதலாம் வந்து நமக்கு வந்து ந நடக்க வேண்டாம் அதலாம் வந்து அந்த அதலாம் வேணாம் அதலாம் லோக்கல் இது இப்போலாம் வர்றதில் முன்னேலாம் கல்யாணத்தில் இந்த பானைக்குள்ளே போட்டு மோதிரம் எடுக்கிறது அதலாம் நடக்கும் அதலாம் ஒரு கலாச்சாரந்தான் இவங்க தலையில் அப்பளம் உடைக்கிறது அதலாம் ஒரு கலாச்சாரந்தான் ஆனால் வந்து அதலாம் பண்ண மாட்டேறாங்க ஏன்னால் அதலாம் வந்து ஓல்ட் இது அதலாம் நம்ம இதை பாதிக்கும் கல்வி படிச்சனால் வித்யாசம் வித்யாசமாக இப்போல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கடலுக்குள்ள போய் தாலி கட்டுறது ஸ்விம்மிங்ஃபூலில் போய் தாலி கட்டுறது ஃபிளைட்டில் போகிறப்ப தாலி கட்டுறது அப்புடில்லாம் மேரேஜ் வைக்குறாங்க இப்போலாம் நிச்சியமே வந்து டிவியில் போட்டு காட்டுறாங்க மாப்ளை வந்து வெளிநாட்டில் இருக்கார் பொண்ணு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்தா எங்கே அவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது ஃபோ இது டிவி மூலிமா வந்து மோதிரம் மாற்றிக்குறாங்க இதலாம் என்ன கலாச்சாரம் நம்ம ஊரில் நடக்கிறது தான் கலாச்சாரம் பொண்ணு மூஞ்சி மாப்ளை அந்த காலத்துலலாம் பொண்ணு மூஞ்சி வந்து மாப்ளை மூஞ்சி வந்து பொண்ணு ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்களாம் அப்புறமா போக போக அப்டி கலாச்சாரம் மாறிச்சு அப்புறமா மோதிரம் மாற்றினாங்க செயின் மாற்றினாங்க அதாக போயிட்டிருக்கு ஆனால் இப்போது இப்போது உள்ள கலாச்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப மாறுது வந்து டிஜிட்டல் ரொம்ப டிஜிட்டலாக மாறுது கலாச்சாரத்தெலாம் அப்டி ஒதுக்கி வைக்கிறாங்க அவங்களோட தகுதி கல்வி கல்வி அதிகம் அவங்க நிறைய படிச்சிருக்கனால் அவங்கள நம்ம இப்படி பண்ணாக்க இதலாம் பழைய மாடல் நம்ம வேறு மாதிரி பண்ணுவோன்னு சொல்லி அந்த கலாச்சாரத்தை அப்படி வந்து மூடுறாங்க அப்டி இழுத்து மூடுற மாதிரி அப்டி பண்ணுறாங்க அதலாம் நல்லதே கிடையாது ஃபர்ஸ்ட் நம்மளோட கலாச்சாரம் எதுவோ அதைப்படி பண்ணால் தான் வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்தந்த இதுக்குரிய லுக் அந்தந்த இதுக்கு வரும் நீ ஒரு இதுக்கு பண்ணு நான் ஒரு இதுக்கு பண்றேன் அப்புடில்லாம் பண்ணால் அதலாம் நம்ம கலாச்சாரத்துக்கு உரியதே கிடையவே கிடையாது நிறைய இப்போலாம் நிறைய மாறுது வந்துட்டு முன்னாடிலாம் வந்து மாலைலாம் மாற்றுறது வந்து ந நல்லா வித்யா இப்போலாம் என்னென்ன மாலைலாமோ அருகம்புல்லில் மாலை செய்கிறாங்க தாமரை மொட்டில் மாலை செய்கிறாங்க அது கூட ஓகே சரி கலாச்சாரம் மாலை மாலை மாற்றணும் அப்படின்றது சரி ஓகே இப்போ மாலை அப்போயும் மாற்றுவாங்க ஏதோ ஒரு பூவில் மாலை மாற்றுறது சரி சில பேர் வந்து இப்போ பிளாஸ்டிக் பூவில் மாலை மாற்றுறாங்க அதலாம் என்ன கலாச்சாரம்னே தெரில ஃபர்ஸ்ட் பழைய கலாச்சாரத்தை அப்டி அவங்க கல்வி மூலிமா அப்டி ஒதுக்குகிறாங்க பிளாஸ்டிக் பூவெலாம் என்னது அதலாம் கலாச்சாரமே கிடையவே கிடையாது அப்புறமா ஹிந்துக்களை வந்து அக்னி சாட்சியாகலாம் தாலி கட்டுவாங்க இப்போதெலாம் யாருமே அது பண்ண மாட்டேறாங்க கோயில் தாலி கட்டுறது நடக்கவே மாட்டுங்குது மண்டவத்தில் சும்மா ஏதோ தாலி கட்னா போதும் அப்படினு இருக்குது அப்புறமா வந்து அர்ச்ச அர்ச்சனை போடுறது வந்து அந்த பச்சரிசியில் மஞ்சள் பூசி அதோடு கொஞ்சம் பூ கலந்து அந்தமாதிரி தான் முன்னாடிலாம் அர்ச்சனை அதுதான் வந்து நம்மளோடய தமிழர் கலாச்சாரம்னா அதுதான் பச்சரிசியில் மஞ்சள் பூசி அதை கலந்து தாலி தேங்காய் மேல் தாலியை வச்சு அதுமாதிரி ஒரு ஒருத்தங்கட்டேயும் ஆசிர்வாதம் வாங்கிடுவோம் ஆனால் இப்போ அதலாம் கிடையவே கிடையாது இப்போதெலாம் எல்லாம் பூவுக்கு மாறிவிட்டாங்க எல்லாம் அந்த தாலியை வந்து ஆசிர்வாதம் பண்ணுறதும் கிடையாது அச்சு அந்த பச்சரிசியை போடுறதும் கிடையாது எல்லோரும் பூவுக்கு மாறிவிட்டாங்க அதலாம் நிறைய கலாச்சாரங்கள் மாறுது அரிசி போட்டால் வந்து ஏதோ இது அப்படின்னாங்க அப்புறமா கூரைப்பொடவ கட்டுறது தான் வந்து கலாச்சாரமே நம்ம தமிழ்நாட்டில் கூரைப்பொடவ கட்டுறது தான் கலாச்சாரம் கூரைப்பொடவையிலிருந்து பட்டுப்புடவையாச்சி பட்டுப்புடவையிலிருந்து இப்போ கவுனில் மாறியிருக்கு கவுன் தாவாணி பாவாடைகள் வந்து தாலி கட்டுறாங்க இதலாம் என்ன கலாச்சாரம்னே தெரில அப்டி கலாச்சாரத்தையே அவங்க கல்வியினால் அப்டி மூடி மறைக்கிறாங்க உண்மையான கலாச்சாரமே எதுனே தெரியவே இல்லை இப்போ வர வர ஜென்ரேஷனுக்கெலாம் உண்மையான கலாச்சாரம்னா எதுனே தெரியாது போல் அப்படி போயிட்டிருக்கு அப்புறமா வந்துட்டு தாலியெல்லாம் உள்ளே வைக்கிறது தான் நம்மளோடய கலாச்சாரம் எப்புடின்னாக்கா உள்ளே போட்டுக்கணும் வெளியே யாரு கண் ப யாரு கண்லேயும் படாமல் ஆனால் இப்போ உள்ள ஃபேஷன் வந்து எல்லோரும் வெளியே தான் போட்டுக்கிறாங்க யாருமே உள்ளேலாம் போட்டுக்கிறதே கிடையாது அதலாம் என்ன கலாச்சாரம்னே தெரில மஞ்சக்கயிறில் போடுறது தான் வந்து பெண்களுக்கு ஒரு மரியாதை மதிப்பு அப்புறமா பெண்கள் வந்து மேலே கல்யாணன்னா மேலே குங்குமம் வைக்கணும் காலில் மெட்டி போடணும் அதலாம் ஒரு இது மெட்டி போட்டாக்க வந்து அந்த விரலுள்ள நரம்பு போய் நம்ம கர்ப்பப்பையில் வந்து எதோ சம் எதோ பண்ணுமாம் அது வந்து நல்லது அதலாம் சொல்வாங்க ஆனால் இப்போது வந்து யாருமே அதலாம் போடமாட்டேறாங்க அதலாம் வந்து ஃபேஷன் கிடையாதான் அதலாம் வந்து அவங்க கல்வினால் அந்த இதையே மூடுறாங்க பொட்டு வைக்க மாட்டுறாங்க சில பேர் என்ன அவங் நம்ம ஊர்லேலாம் சே தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி நல்லா பின்னி போட்டுறதுதான் ஒரு இதே கலாச்சாரம் ஆனால் இப்போது வந்து எல்லாம் பாப் கட்டிங் ஹேர் கட்டிங் முடிக்கு கலர் அடிக்கிறாங்க ஆம்பளைங்க ஆம்பளை ஆம்பளைங்களும் சரி பெண்களும் சரி முடிக்கு கலர் என்னமோ கலர் கலராக பச்சை கலர் மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் ரோஸ் கலர்னு என்னமோ கலர் கலராகலாம் அடிக்கிறாங்க அதலாம் கலாச்சாரமே கிடையாது கல்வின்ற பேரில் வந்து கலாச்சாரத்தையே ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லோருமே எல்லோருமே இல்லை ஒரு சில பேர் நம்ம படித்த படிப்புக்கு இப்புடில்லாம் இருந்தாக்க நம்மளை வந்து என்ன நினப்பாங்க யாரும் எதுவுமே நினைக்க மாட்டாங்க அது வேறு விஸ்யம் அது வந்து அவங்களே அவங்களே அப்டி நினைச்சிக்குறது இந்தமாதிரி நம்மளை இப்படி நினைச்சிப்பாங்க அப்படி நினைச்சிப்பாங்க அதனால வந்து நம்ம வந்து நம்ம வந்து வேறு மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் தலையில் முடி வெட்டுறதுலாம் வித்யாசமாக வெட்டுறாங்க கலர் பண்ணுறாங்க திருமணலாம் வேறு வேறு மாதிரி பண்ணுறாங்க என்னென்னலாமோ நடக்குது கலாச்சாரம் வந்து கல்வினால் நிறையாவே பாதிக்குது தான் ஆனால்